ஹலோ சார் வணக்கம் சார் இது நாகப்பட்டினம் பேலஸ் ஹோட்டலுங்களா சார் சார் நான் ஸ்விகியில் உங்கள் ஹோட்டலோடய அட்வர்டைஸ்மண்ட் பாத்திருந்தேன் ஃபிஃப்ட்டி பர்சண்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தீங்க சார் அதை பார்த்துட்டு தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணித் தர முடியுங்களா சார் நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டு வந்து பிரியாணி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் செட்டிநாடு கிரேவி பெப்பர் ஃப்ரை அப்புறோம் ஒரு பிளேட்டு தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் எனக்கு தோசைக்கு வந்து சட்னி சாம்பாரில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னால் நல்லாயிருக்கும் சார் அதே மாதிரி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸில் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சார் ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக உப்பும் காரமும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால் தான் சார் சார் இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்தில் பிரிப்பேர் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க மாத்திரை சாப்பிட வேண்டியதிருக்குது சார் அதனால் தான் கேட்கறேன் சார் இந்த மாதிரி ஆஃபர் வந்து நீங்கள் ஃபெஸ்ட்டிவல் டைமில் மட்டுந்தான் போடுவீங்களா இல்லை நார்மல் டைம்லேயும் போடுவீங்ளா சார் இந்த மாதிரி எதுவும் ஆஃபர் போட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் நாங்கள் உங்கள் ஹோட்டல்லேயே ஆர்டர் பண்ணிக்கிறோம் சார் அதே மாதிரி எனக்கு இதோடு சேர்த்து எனக்கு ஒரு கோக்கும் ஒன்று ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க சார் கோக் வந்து ஃபை ஹண்ட்ரேட் எம்எல் மட்டும் போதும் சார் ஆ ஓ ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார்